விளம்பரத்தில் பாக்கிறதுக்கு தான் டைல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறானுங்க ஏதோ கடப்பாறை போட்டு இழுத்தாலே டைல்ஸு அவ்வளோ ஸ்டாங்கு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அது உண்மை இல்லை சொல்லப் போனால் டைல்ஸில் ஒரு சின்ன கிளாஸ் விழுந்தால் கூட சில டைல்ஸ் எல்லாம் போயிடுது சும்மா விளம்பரப்படுத்துறதுக்கு ஒசரம் டைல்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எல்லா டைல்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்லாம் அவசியம் இல்லை கே ஏ ஜி டைல்ஸு அதுமாரி சில ஃப்ராடக்ட் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தாங்கும் ஆனால் சில டைல்ஸ்லாம் சின்னதாக ஒரு கிளாஸோ ஃபோனோ போட்டாலே அப்படியே விரிசல் விட்டு பேந்துக்கிட்டு வந்துடும் அதுமாதிரி நிறையா கஷ்டம் இருக்குது அது மாதிரி சில டைல்ஸ் எல்லாம் கொறை சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது